ம் வாங்க ஆ வாங்கக்கா உங்களுக்கு எது மாதிரி இது வேணும் உங்களுக்கு ஓகே ம் எங்கள்ட்ட என்கிட்ட நிறையா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ளைனும் இருக்குது ஸ்டோன் வச்சும் இருக்குது ஆன்ட்டிக் இருக்குது உங்களுக்கு எது மாதிரி கலெக்ஷன் வேணும் எது ஆன்ட்டிக் இருக்குது ஆன்ட்டிக் பார்க்கறீங்களா ஆன்ட்டிக்கில் வந்து லக்ஷ்மி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹெவி ப்ரைடலு கலெக்ஷன்ஸ் இருக்குது சிம்பிளாக இருக்குது மீடியமாக இருக்குது உங்களுக்கு ஹெவியாக வேணும்ன்னாக்கா டென் தௌசண்ட்க்கு அபோவ்க்கு வாங்கணும் அபோவ் ஆகும் அது மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் வரும் ம் உங்களுக்கு ஃபைவ் தௌசண்டில் எல்லாமே இருக்கும் நெத்திச்சுட்டி இருக்கும் எல்லாமே இருக்கும் எதுவுமே இது எல்லாமே இருக்கும் நீங்கள் செப்ரெட்டு செப்ரெட்டாக வாங்கினேன்னாக்கா உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாக ஆகும் ஆ ஆல் செட்டு வாங்கினா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் முடிஞ்சுடும் இன்னும் அதிகமாக வாங்கணும்னா இப்போது வந்து நெக்லைஸு ஹாரம் ஒட்டியாணம் இது ஜிமிக்கி அதெல்லாம் தே செப்ரெட்டு செப்ரெட்டாக வாங்கினாக்கா உங்களுக்கு அமௌண்ட்டு ஹெவியாக போகும் ஆனால் கலெக்ஷன் வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் பாருங்க ம் சரி ஓகே நீங் ம் நீங்கள் அதிகமாக வாங்கினாக்கா டிஸ்கௌண்ட்டு பண்ணி விடுவோம் நீங்கள் பாருங்க கலெக்ஷனை அதுங்க கலெக்ஷன் பாருங்கள் இது நார்மல் ப ப்ரைடல் கலெக்ஷன் இது ஸ்டோன் செட்டு பேங்கிளு இது ஆன்ட்டிக் பேங்கிளு ம் இது ஹெவி மல்டி கலர் நவரத்தன மாடல் செட்டு உங்களுக்கு ஏ

உங்களுக்கு எந்த ஸேரி உங்களுக்கு ஸேரி கலெக்ஷன் பாருங்கள் ஸேரி வந்து எந்த ஸேரி நீங்கள் இது வந் முகூர்த்தம்க்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஸேரி செட்டு நான் ம் ஓகே ஓகே அதுக்கு வந்து ரெட் கலருக்கு வந்து முகூர்த்தம்க்கு வந்து இது நவரத்ன மாடல் செட்டு போட்டால் சூப்பராக இருக்கும் ஓகேவா ரிசப்ஷனுக்கு வந்து ஆன்ட்டிக்கு இது ஜுவல்லரி போட்டால் சூப்பராக இருக்கும் நீங்கள் எது எங்கள் ஃபேன்ஸி ஸ்டோரில் மெஹந்தி டிசைன்ஸு இருக்குது மெஹந்தி கோன்ஸ் இருக்குது நல்லா சூப்பரான கோனு இல்லை இல்லை ஒன்லி ஃபேன்ஸி ஸ்டோரு மட்டும்தான் இருக்குது மெஹந்தி இது வச்சு விட்றவங்க லேடிஸு எல்லாமே எங்கள் பார்லர்தான் இருப்பாங்க எங்களுக்கு ரிலேட்டடான பார்லர் இருக்குது கண்டிப்பாக இருக்காங்க பார்லரில் ரிலேட்டடாக அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிணாக்கா அவங்க வந்து இது மெஹந்தி இ டிசைன்ஸு சொல்லி விடுவாங்க ப்ரைடல் ஹேர் ஸ்டைல் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அது அவங்களோட செஷனு உங்களுக்கு வேணுமன்னால் இப்போது ஃபேன்ஸி ஸ்டோரில் இதுதான் இருக்குது இது நல்லாயிருக்கு நீங்கள் எதை எடுத்துக்கிட்டீங்க அதுக்கு டிஸ்கௌன்ட் பண்ணி நாங்கள் கொடுப்போம் ஆ ஓகே ஆ ஓகே நவரத்ன மாடல் போல் ம் ஓகே ம் அதில் வந்து இது ஃபைவ் மாடல்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் நான் எட்டு வைக்கறேன் பாருங்கள் இந்த ஃபைவ் மாடல்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ம் ஆ கண்டிப்பாக சொல்கிறேன் இருங்கள் அமௌண்ட்டு போடுறேன் நான் உங்களுக்கு டிஸ்கௌண்ட் பண்ணியே போடுறேன் மொத்தம் ட ஃபிஃப்டின் தௌசண்ட் ஆகுதுப்பா ஆ எஸ் பார்ல எ ஆமாம்மா ஓகே தேங்க்யூ நன்றி வெல்கம் யூ ம் கண்டிப்பாக வரேங்க ம் சரி ஓகே மறுபடியும் இன்னும் யாருக்கனால் வே வேணுமன்னால் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் இந்த ஃபேன்ஸி கடையில் நல்லாயிருக்கு ஆன்னு ம் கண்டிப்பாக தேங்க்யூ ஸோ மச்சும்மா ஓகே ம் ம் பை ம் பை